ஆம் கேட்டிருக்கிறேன் எஸ்பிபி அவர்களோ எஸ்பிபி அவர்கள் அண்டு எஸ்பிபி சரண் ஏசுதாஸ் அவர்களுடைய நேரலை வந்து நான் கேட்டிருக்கிறேன் அனுபவம் ரொம்ப அருமையாருந்தது அவங்களோடய பாட்லன் பாடல் வந்து நேரில் அவங்க பாடும் போது கேட்கிற அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஓவர் எக்சைட்மென்ட் எக்சைட்மெண்டுனு சொல்கிறத விட சுற்றி இருக்கிறவங்களோட ஆர்ப்பரிப்போடய நம்ம வந்து அந்த ஒரு பாட்டை கேட்கும் போது அதோடய வர சந்தோஷமே வேறு மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நான் ரொம்ப ரசித்து கேட்டே அது நமக்கு பிடித்த பாட்டை வந்து நம்ம ரேடியோவில் கேட்குறதுக்கு டிவியில் பார்க்குறதுக்கு பாடின பாடகர் வந்து நேராக நமக்கு நேராக நின்று ஒருத்தர் பாடுகிறாங்கங்கு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமான அனுபவம் ஸோ அது பயங்கர எக்சைட்மெண்ட் ஜாலியாக இருந்தது அண்டு இதுக்கு மேலே அந்த பாடகரை வந்து நம்ம பார்க்க முடியாது அவர் இல்லை பட் இனிமேல் பார்க்கணு வேறு பாடகர் அப்படினு பார்த்தா வேறு யாரும் அப்படி தெரியலை ஏசுதாஸ் அவர்கள் வந்து பார்க்கனுனு ஆசை ஸோ அவருடைய கான்செட் இனிமேல் அடுத்து எங்கேயாது கேட்க முடியும் இல்லை பார்க்க முடியும் அப்படினு சொன்னால் அவரை வந்து பார்க்க விருப்பப்படுறேன் அவரோட பாடல்கள் எல்லாமே மெலோடிஸாவும் இருக்கும் அதே நில அர்த்தம் புரிந்த ஒரு பாடல்களாவும் இருக்குது ஸோ அதனால் அவரோடய பாட பாடல்கள் வந்து இனிமேல் நேரலையில் கேட்கலாம் அப்படினு சொன்னால் அவரோடய கேட்க விரும்புகிறேன்